இந்தியாவில் மக்கள்தொகை எவ்வளவு அதிகமோ அதேமாதிரி இங்கே மதங்களும் அதிகம் மதங்கள் அதிகமாக இருந்தாலுமே மக்கள் வந்து எப்போதும் நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு வகையில் நம்ம இந்தியா வந்து இருக்குது இந்தியாவில் வந்து நிறைய புனிதத் தலங்களிருக்கு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே புனிதத்தலங்கள் தான் இங்கே அதிகம் அது வந்து காசி இருக்குது அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோவிலிருக்கு திருவாரூர் தியாகராஜர் கோவிலிருக்கு கிறிஸ்டின் அப்படின்னு பா எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா வேளாங்கண்ணி இருக்குது அது மாதிரி நிறையா மதங்கள் சம்மந்தப்பட்ட திருத்தலங்களும் இங்கே இருக்குது இங்கே சென்றால் மோட்சம் கிட்டும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் இங்கே இருக்குது அதில்லாம இங்கே பாரம்பரியங்களில் வந்து து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தைத் திருநாளை வந்து சொல்லலாம் பண்டிகை பாரம்பரியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது இந்து மதத்தில் வந்து அந்த பாரம்பரியத்தில் அந்த பொங்கல் திருவிழா வரும் அந்த பொங்கல் திருவிழாவில் வந்து எல்லோருக்கும் மூன்று நாள் திருவிழா அதை வந்து எல்லோரும் எப்படி சொல்லுவாங்கன்னால் இந்து மதத்தோடய பண்டிகை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சமத்துவப் பொங்கலுன்னுதான் சொல்லுவாங்க ஏன்னால் எல்லா எல்லோரும் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் உணவை வந்து முதலில் சொல்லுவா தருவாங்க அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய சூரியனை வந்து வணங்கக்கூடிய வகையில் அந்த பொங்கல் வந்து பொங்கல் திருநாள் அமையும் தை முதல் நாளை வந்துட்டு நம்ம பொங்கலாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு பொங்கல் இடணும் அடுத்த நாள் வந்து இந்த உழவுக்காக உழைக்கக்கூடிய அந்த மாட்டுக்கு பொங்கல் இடணும் மூன்றாவது நாள் வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து சிறப்பாய் கொண்டாடக்கூடிய நாள் வந்து கன்னிப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதுமாதிரி கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துமஸ் சொல்லுவோம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த கேக்கு கொடுக்கறது எல்லாம் வந்து நடக்கும் அன்றைக்கி எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் வந்து முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ர பக்ரீத்து பக்ரீத்து கொண்டாடுவாங்க பக்ரீத் கொண்டாடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எல்லோருக்கும் உணவு கொடுப்பாங்க இந்த த பண்டிகைகள் பாரம்பரியப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா பசியை போக்கக்கூடிய ஒரு திருநாளாகதான் வந்து இங்கே பண்டிகையாக கொண்டாடுறோம்